நான் ரீசெண்டாக ஸொமோட்டோவில் வந்து உணவு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ரொம்ப மழை இடி மின்னலோடு மழை பேய்ஞ்சிட்ருந்த்து அப்போது வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன் சாப்பாடு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுமா இல்லையான்ட்டு அதனால் கொஞ்சம் பயத்தோடு இருந்தேன் ஆனால் டெலிவரி வந்து கரெக்டாக பண்ணிவிட்டாங்க சாப்பாடு இதுக்கும் எந்த டேமேஜும் இல்லை